ஆ வணக்கம் சார் வெட்னரி டாக்டர் தானே ஆ நல்லாருக்கீங்களா சார் ஆ நல்லாருக்கேன் சார் சார் ஒன்றுல்ல சார் இந்த குட்டிலேந்து நாய்க்கு வயித்தில் பூ பூச்சி இருக்கு சார் என்னது அது இல்லை அது இப்போ குட்டி தான் இன்னும் நம்ப கைக்கு வந்தே பத்து நாலு தான் ஆகுது அதுக்காட்டியும் பால் தான் குடிக்குது அதுக்கு குட்டியில வெறும் புழுவாருக்கு பாத்ரூம்லாம் மோசன்லாம் போனா தெளிவாக இருக்கு ஆ ஆ

ஆ ஆ அங்கேப் போய் கேட்க சொல்லுறிங்களா இல்லை சார் பாத் ஆ ஃபீமேலு தான் சார் ஆ ஆ ஆ புரியுது சார் புரியுது சார் அது தாய்னா அப்படி தான் சார் அப்படியே தான் இருக்கு என்ன சார் பால் குடிக்குது பால் மட்டும் தான் குடிக்குது ஒரு ரெண்டு லிட்ரு பால் இருந்தாலும் குடிக்குது அது ஆ ஆ சரி சார் அநேகமாக இன்ஃபெக்ஷன் ஆயிருக்குமோ அப்புறமேட்டு வீட்டில உள்ளவங்களுக்கு இன்ஃபெக்ஷன் ஆயிடுமோன்னு ஒரு பயமாக இருக்கு சார் அதனால் ஆ ஆ ஆ இல்லை இல்லை எல்லாருமே இன்னும் சுற்றி கிடக்கு இனிமே தான் இனிமே தான் சார் மோசன் போகும் சரி சார் அது வரைக்கும் வேறு ஏதுவும் வேணுன்னா வெஜிடேரியன் தான் கொடுக்கணும் என்ன தான் சொல்லுறாங்கன்ட்டு ஆ புரியுது சார் புரியுது சார் சரி சார் ஆ அதே மாரின்னா அப்பப்போ வாமிட்டும் பண்ணுது வாமிட்டும் பண்ணுது நான் இங்கே விசாரிச்சிவிட்டு என்னான்னு சொல்லுறேன் சார் நான் கேட்டு உங்களுக்கு கால் பண்ணுறேன் சார் சரி சார் ஆ சரி